எங்கள் ஊரில் வந்துங்க இடங்க ரொம்ப பொதுவாக இடமிருக்கு ஊருக்கு பொதுவாக இடமிருக்கு அங்கே க்ரௌண்ட் மாதிரி இருக்குது அந்த க்ரௌண்டில் வந்துங்க நாம்ப எல்லோருமே பாவம் செய்வோம் நெய்யுறதுக்கு பாவம் செய்வோம் அந்த பாவம் செய்யும்போது இவங்க வந்து வேறொரு ஒருத்தர் வந்து என்ன அந்த இடம் வந்து எங்களுதுதான் அம்மன் கோயில் ஓரத்தில் இருக்கிற இடம் எங்களுதுதான் அது வந்து எங்களுக்குதான் சொந்தம் அதனால் நாங்கள் அந்த இடத்தை விட்டு கொடுக்கமாட்டோனு சொல்லி சுத்திலியும் கம்பி வேலி போட்டுவிட்டாங்க அப்புறோம் நம் பாவம் செய்யணுமில்லை அதுக்கு இடம் வேணுமில்ல அதுக்கப்புறோம் வந்து எல்லா ஊர்காரங்களாம் சேர்ந்து நெசவெலாம் கட்டுப்பாடு பண்ணி இந்தமாதிரி இடத்த இவங்க அபகரிச்சிட்டாங்க எங்களுக்கு இடம் வேணுமில்ல அதனால் நாங்கள் என்ன பண்ணிணோனால் ஊர்காரங்களாம் சேர்ந்து அந்த இடத்த நாம் வாங்கி கேஸ் போட்டு வாங்கினாதான் நம்மளுக்கு இடம் அங்கே இல்லாட்டி நம்மளுக்கு இடமில்ல ஊர்க்காரங்களுக்கு இந்தமாதிரி இருக்கும்போது நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதுனு சொல்லி எல்லா ஊர்க்காரர்களும் சேர்ந்து எல்லாம் பேசி ஒரு நாள் கூட்டம் போட்டு மீட்டிங் போட்டு எல்லாம் மீட்டிங் போட்டு சரி இதுக்கு எல்லாமே நம்மெல்லாம் ஒத்துழைக்குறோம் அப்படினு சொல்லி ஒத்துழைக்கும் போ ஒத்துழைச்சி போய் எல்லோருமே போய் கேஸ் கொடுத்தோம் கேஸு கொடுத்ததுமே என்னாச்சுன்னா எல்லோருமே வந்தாங்க முதல் நாள் வந்ததும் இவங்க போய் அங்கே சொல்லிட்டாங்க அது எங்களுக்குதான் சொந்தம் சொல்லித்தான் முதல் நாள் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க மறுபடியுமே நாங்கள் அதை விடல ஏனால் அது எங்களுக்கு அந்த இடம் இருந்தால்தான் நாம் நெசவு நெய்யறதுக்கு உண்டான அங்கே வேலை அங்கே செய்ய முடியும் அதனால் சரினு சொல்லிவிட்டு போகும்போது மறுபடியும் நீ எல்லோருமே போய் பெரிய ஊர் பெரியவங்கள் எல்லா பெரியவங்கள் சிறியவங்கள் பொம்பளைங்கள் ஆம்பளைங்கள் எல்லோருமே சேர்ந்து அங்கே போய் கேஸ் கொடுத்து வாதாடிவிட்டு இங்கே வந்து வந்ததும் ரெண்டு மூ ரெண்டு மந்தும் பார்த்துட்டு அதிகாரிங்கள் வந்து பார்த்துட்டு சரி இது இத்தனை இத்தனை மெச்சாரிட்டி இருக்கும்போது நாம் இதை அவுங்களுக்கு இது பண்ணக்கூடாது அப்படினு சொல்லி வந்து மறுபடியும் மேலிடத்துல போய் அங்கே போய் கேட்டுவிட்டு ரெண்டு நாள் கழிச்சு வந்து இது இந்த இடம் உங்களுக்குதான் சொந்தம் அப்படினு சொல்லி அந்த கம்பி வேலியெல்லாம் எடுத்துவிட்டு எங்களுக்கு அந்த இடத்த வந்து உங்களது உங்களோடயது இது இந்த அம்மன் கோவிலுக்கு சேர்ந்த இடம் உங்களோடயது நீங்கள் என்ன வேண்ணால் வேலை பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லி அந்த இடத்த எங்களுக்கு இது பண்ணி கொடுத்துட்டாங்க ரிஜிஸ்ட்ரு பண்ணி